ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் ஆ சார் கேட்குதா சார் உங்க பேர் என்ன சார் சரி இப்போ நாங்கள் வந்து பேங்க்லேருந்து பேசுகிறோம் சார் உங்களுக்கு வந்து இன்டீஜுவல் லோன் அப்படிங்குறது ஆஃபர் பண்ணிருக்கோம் சார் உங்களுக்கு லோன் தேவைப்படுதா என்ன அப்படின்னு கேட்கலான்ட்டு சரி எவ்வளோ சார் லோன் தேவைப்படும் சரி சரி ரைட் ஓகே அந்த பர்சனல் லோன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோடைய என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை வச்சுதான் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார் சரி உங்களுக்கு சாலரி எவ்வளோ சார் ஃபார்ட்டி கே சரி ரைட் ஓகே இப்போ லோன் நீங்கள் எவ்ளோ தான் சாலரி வாங்கினாலும் லோன் அப்படின்னு நம்மள்கிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டி தொளசண்ட் கொடுப்போம் ஸோ அதற்கு மேலே நீங்கள் ஒன் லாக் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னாக்க அந்த ஃபைல் ரிட்டர்ன் பண்ணனும் த்ரீ இயர்ஸ் அப்படிங்குறது அது எதாவது நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் சரி ரைட் பின்னே அப்போ அப்படிங்கும்போது ஒரு ஃபிஃப்டி தொளசண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிங்க நீங்கள் அதை வந்து ஒன் இயர் இருக்கு பன்னெண்டு மாதம் இருக்கு இருபத்து நாலு மாதம் இருக்கு இப்போ எப்படி நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதற்கு தகுந்தாப்ல டிவைட் பண்ணி நாங்கள் சொல்லிருவோம் சரி ஒன் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ பதினஞ்சு பர்சன்ட்டு ஒன்றேகால் வட்டி அப்படிங்குறது வரும் டூ இயர்ஸ் அப்படின்னாக்கா ஸோ அது வந்து ஒன்றரை வட்டியாக வரும் சரி இப்போ நீங்கள் சரி இப்போ ஐம்பதாயிரம் அப்படின்னாக்கா அதற்கு டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து ஆயிரத்து எட்நூற்றி இருபது ரூபா இப்போ நீங்கள் ஒன் லாக் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் யாராது ஸ்டாஃப் கையெழுத்து போடுகிற மாதிரி இருந்துச்சுன்னா மூவாயிரத்து அறநூற்றி நாற்பது ரூபா ஒன் லாக் வாங்குறதுக்கு இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாராவது கையெழுத்து போடுவாங்களா போடமாட்டாங்க அப்போ நீங்கள் வந்து ஃபிஃப்டி தொளசண்ட் வாங்கிக்கங்க ஸோ இந்த ஆஃபர் அப்படிங்குறது வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் சார்ஜ் ரெண்டாயிரத்து இரநூறு ரூவாயிலிருந்து இப்போ ஆயிரத்து எட்நூறுரூவா தான் ஆஃபர் பண்ணிருக்காங்க நானூறுரூவா உங்களுக்கு மிச்சம் அதேப்போல் பார்த்தீங்கன்னா இந்த கண்டினிவேசன் பன்னெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க இப்போ அடுத்தது வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான எலிஜிபில் நீங்கள் ஆயிடுறீங்க இப்போ வாங்கும்போது இப்போ வேறு டைத்துலலாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது புதுசாக தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க இந்த தடவை இந்த ஸ்கீம்மில் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இத தான் ஆஃபர் ஸ்கீம் கொடுக்குறாங்க அதேப்போல் ஃபர்ஸ்ட் மாதம் நீங்கள் கட்டும்போது பார்த்தீங்கன்னாக்க என்ன அமௌன்ட்டோ கடைசி வரைக்கும் அதைத்தான் கட்டப்போகறீங்க கடைசி மாதம் மட்டும் உங்களுக்கு அமௌன்ட் குறயும் அது ஆஃபரில் வந்துருது இந்த நானூறுரூவா ஆஃபர் அதுவும் ஆஃபர் வந்துருது முடிஞ்சோன்னே அடுத்த ஐம்பதாயிரத்துக்கு நீங்கள் வேணுன்னா உடனே லெட்டர் பாஸ் பண்ணிவிடுவாங்க சரியா ஆமாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஆறு ஃபோட்டோ வேணும் ஆதார் கார்டு வேணும் பேங்க் பாஸ் புக் வேணும் ஓட்டர் ஐடி வேணும் ரேஷன் கார்டு வேணும் இப்போ இந்த டாக்குமெண்ட்டு பேங்க் பாஸ் புக்கு அதேப்போல் இந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு அதேப்போல் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்போன்னா உங்களுடைய ஒய்ஃப் அதாவது இது வந்துவிட்டு கோ அப்ளிக்கன்ட் அப்ளிக்கன்ட் கோ அப்ளிக்கன்ட்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாலு ஃபோட்டோ ஆதார் கார்டு ஓட்டர் கார்டு இப்போ ரேஷன் காடுல தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம்லாம் இருக்கும் அதனால் அது அவங்களுக்கு தேவையில்ல அதேப்போல் ரெண்டு பேருக்குமே பான் கார்டு அப்படிங்குறது மஸ்ட்டு அவங்களுக்கு பான் கார்டு இல்லைன்னா கூட பரவால்லை உங்களுக்கு பான் காடுங்கிறது மஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாக்க ஸோ ஒன் வீக் அப்படிங்குறது ப்ராசஸிங் போயிவிட்டு வந்துவிட்டு உங்களுடைய அக்கௌன்ட்டில் அது க்ரெடிட் ஆயிடும் ஸோ அதற்கு உண்டான சார்ஜஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அதை ஆயிரத்து எட்நூற்றி முப்பது ரூபா அப்படிங்குறது கட்டிவிடுனும் வேறு எதாவது டவுட் இருக்கா சரி ரைட் ஓகே ஓகே தேங்க் யூ சார் ஓகே ஓகே தேங்க் யூ